திருவாரூர் பூர்விகா மொபைலில் ஃபோன் வாங்கினேன் போக்கோ ஃபோனு சார்ஜ் ரொம்ப நாள் நிற்க மாட்டேங்குது ஃபோட்டோ க்ளியராக இல்லை ஸ்பீக்கர் சவுண்ட்டு குவாலிட்டியாக இல்லை ஸ்டோரேஜ் தாங்கலை செல்லு ஓவராக யூஸ் பண்ணிணா ஹீட் ஆகுது